நான் முதல்முறையாக என்னோடய வீட்டு தேவைக்காண்டி ஒரு மெத்தை விரிப்பு ஒன்று வந்து அமேசான் செயலி மூலயமா வந்து ஆடர் பண்ணிணேன் ஏற்கனவே என்கிட்ட இருந்த மெத்தை விரிப்பு வந்துட்டு கிழிஞ்சி போயிருச்சு அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனாலே முதல் முறையாக போடுறோம் எப்படி இருக்குதுன்னு தெரிலைன்னு சொல்லிவிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நான் ஆர்டர் போட்டேன் அந்த மெத்தை விரிப்போடய விலை அப்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஐந்நூறு ரூபாய் அதோடய நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு நிறம் சிவப்பு நிறத்தில் ரோஜாப் பூக்கள் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறத்துக்கே அதனாலே நான் வந்து அதை ஆடர் பண்ணிணேன் நான் ஆடர் பண்ணி ரெண்டு மூணு நாளில் வந்துவிட்டு எனக்கு வந்து கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டாங்க கொண்டாந்து கொடுக்கும்மோது கேஷ் ஆன் டெலிவரியில் நான் வந்துட்டு பணம் வந்து பரிவர்த்தனை பண்ணிணேன் பரிவர்த்தனை பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து அந்தப் இத பிரிச்சு பார்த்தேன் பிரிச்சு பார்க்கும்மோது அந்த மெத்தை விரிப்பு வந்துவிட்டு ரொம்பவே அழகாக இருந்தது காட்டனில் காட்டன் துணியில் இருந்துச்சு அந்த மெத்தை விரிப்பு சிவப்பு நிறத்தில் சிவப்பு ரோஜாக்களெலாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது ரொம்ப மிருதுவாக ரொம்ப வந்துட்டு தன்மை மிருதுவான தன்மை உள்ளதாக வந்துட்டு அந்த மெத்தை விரிப்பு இருந்துச்சு ஒரு சின்ன தண்ணி பட்டாலும் வந்துட்டு அதை உறிஞ்சு கொடுக்குற தன்மை வந்து அந்த மெத்தை விரிப்பில் இருந்துச்சு நம்ம படுத்து தூங்கணும் அப்படின்னா ரொம்பவுமே நமக்கு வந்துட்டு சாஃப்ட்டாக நமக்கு வந்து தடவி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த மெத்தை விரிப்பு இதுமாதிரி நான் வந்து எத்தனையோ மெத்தை விரிப்புகள் நான் வாங்கியிருக்கேன் அதில் இந்தமாதிரி ஒரு மெத்தை விரிப்பை நான் பார்த்ததே இல்லை அதுக்கு தகுந்தாப்பில வந்துட்டு ரெண்டு தலையணை உறையும் கொடுத்துருந்தாங்க அந்த தலையணை உறையும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிசாவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு அதில் உள்ள அந்த டிசைனும் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு அதில் போட்டிருந்த தையல் அந்த மெத்தை விரிப்புலையும் சரி அந்த தலையணை உறையிலையும் சரி போட்டிருந்த அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவுமே பார்க்க வந்துட்டு நல்லா இருந்துச்சு எனக்கு வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மெத்தை விரிப்பு வாங்கினதுல நான் ரொம்ப பயனடைஞ்சுருக்கேன்